நான் வச்சுருந்த முதல் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பேனசோனிக்கு பேனசோனிக்கில் வந்து சின்ன ஃபோன் ஒன்று வரும் அதில் வந்து திரை வந்து பார்த்திங்கன்னாக்க அந்த நிறங்களோடய இருக்காது கருப்பு வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும் அதே மாதிரி அதில் புகைப்படம் வந்து எடுக்க முடியாது குறுஞ்செய்திகளை மட்டும்தான் அனுப்ப முடியும் இந்த சமூக வலை தளங்கள் மாதிரியான விஷயங்களை வந்து அதில் பயன்படுத்த முடியாது அந்த மாரிலாம் இருந்துச்சி ஆனால் இன்றைக்கி நான் பயன்படுத்த கூடிய அ ஃபோன் வந்து ஓப்போ ஃபோன் வந்து பயன்படுத்துறேன் அதில் வந்து ஸ்மார்ட்ஃபோன் தான் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் எல்லா தொழில்நுட்பமும் இருக்குது இப்போது வந்து நம்ம நிறைய ஆப்பெல்லாம் வந்து பயன்படுத்துகிறோம் இந்த ஆப்பெல்லாம் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து வசதிகள் வந்து அதிகமாக இருக்குது எல்லா விஷயத்துக்கும் இப்போ வந்து இந்த ஆப்கள் வந்து வந்துடுச்சு அதே மாதிரி தொடுது ரேகை இருக்குது அப்போ வந்து தொடுது ரேகையிலாம் வந்து கிடையவே கிடையாது எதையும் ஒரு காணொளியாக இப்போ நம்ம அனுப்புறோம் பாடல்கள் வந்து கேட்குறோம் அதே மாதிரி குறுஞ்செய்திகளை வந்து வெவ்வேறு மொழிகளில் செய்து கொள்ள கூடிய வசதி இருக்குது அந்த பழைய ஃபோனில் வந்து அதாவது ஒரு வார்த்தைகளை உள்வாங்கி அதாவது ஒலி வடிவத்தில் உள்வாங்கி அதை எழுத்துக்களாக கொடுக்க கூடிய வசதிகள்லாம் இல்லை இப்போ வந்து இருக்குது இப்போ நாம் வந்து ஒரு குறுஞ்செய்தியே கூட நம்ம வந்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை அதை வந்து தட்டச்சு மாதிரி செய்ய கூடிய அவசியம் இல்லை வாயில் நம்ம சொன்னமுனாவே அது தானாகவே அதை வந்து இந்த வார்த்தைகளை வந்து தட்டச்சு பண்ணிக்கிறது அந்த மாதிரியான வசதி வாய்ப்புகளில் இப்போ தொழில்நுட்பத்தினுடைய ஒரு உச்சமாக நான் வந்து பார்க்குறேன் அந்த இடத்துல ஸ்மார்ட்ஃபோனில் எல்லா வசதிகளும் இருக்குது முன்னாடியெல்லான் நம்ம வந்து ஒரு மின்சாரத்துக்கு பணம் கட்டணும் அப்படின்னாவோ இல்லை வந்து நம்ம வீட்டில் வாங்க கூடிய இந்த கேஸ் ஸ்டவ் அது இந்த கேஸுக்கான சிலிண்ரு வாங்குகிறதுக்கான பில் கட்டணும் அப்படின்னாவோ இல்லை எது கட்டணும் அப்படினாலும் நம்ம வந்து நேராக அந்த அலுவலகத்துக்கு தான் போவோம் இன்றைக்கு வந்து உட்காந்த இடத்துலிருந்து நம்ம பணத்தை கட்டிடலாம் எல்லாம் உட்காந்த இடத்துலிருந்தே செய்லாம் நேரத்தை இன்றைக்கி ரொம்ப அழகாக பயன்படுத்துறதுக்கு ரொம்ப செலவிடாமல் குறுகிய காலகட்டத்தில் எல்லா வேலைகளும் முடிச்சிக்குக்கிறதுக்கு இருந்த இடத்துல இருந்து முடிச்சிக்கிற அளவுக்கு இன்றைக்கி தொழில் நுட்பத்தை வசதிகள் வந்து இந்த ஸ்மார்ட்ஃபோன்ஸில் வந்துடுச்சு அதே மாதிரி முன்னலான் நம்ம கடைகளுக்கு போய் துணிகள்லாம் வாங்குவோம் எது ஒன்று வாங்கினாலும் நம்ம அங்கே போய் வாங்குவோம் கடைகளுக்கெல்லாம் போவோம் இன்றைக்கு வந்து கடைகளே நம்ம வீடு தேடி வர கூடிய அளவுக்கு ஆகிடுச்சு இப்போ ஒரு பொருள் வாங்கிறதுக்கு பல கடைகள் ஏறி இறங்குவோம் இப்போ பல கடைகளில் விற்கிற பொருட்கள் ஒரே இடத்துல இருந்து பார்த்து வாங்க கூடிய அளவுக்கு தொழில் நுட்பம் வந்து வளர்ந்து இருக்குது இது நல்லதா இல்லை கெட்டதா இது ஆபத்தா இது வந்து வசதி தானா அப்படின்னுலாம் நம்ம வந்து நிறைய விவாதங்கள் உட்பட்ட விஷயங்கள் ஆனால் மனிதன் வந்து முன்னைய விட இப்போ வேகமாக வளர கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம் வேகமாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் போது எல்லாம் நேரத்தின் முக்கியத்துவத்தை தான் கணக்கில் வச்சு இதை தொழில்நுட்பத்தை நம்ம வாழ்நாளில் பயன்படுத்திகிட்டு வர்கிறோம் இதில் நிறைய நல்லதும் இருக்குது நிறைய கெட்டதும் இருக்குது நல்லது வந்து பார்த்திங்கனா படிக்கிறதுக்கு வந்து நிறைய இதில் வந்து சாத்திய கூறுகள் இருக்குது விஷயங்கள் நிறைய இருக்குது மக்களே இதை வந்து நல்ல விதமாக பயன்படுத்துனாக்க இதில் நம்மளுக்கு தாராளமாக இந்த தொழில்நுட்பத்தை வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது வரம் பிராசாதம் அப்படீன்னு சொல்லி பயன்படுத்தலாம்